நான் வந்து ராஜத்தோப்பு ராமசாமி ஒரு விவசாயம் செஞ்சிக்கிறேன் கூலி ஆள் இப்போ ரொம்ப கிடைக்க மாட்டேகிது முன்ன மாதிரி நாங்கள் அப்போலாம் நிறையா ஆள் வருவாங்க அப்போ செஞ்சோம் நாற்று எடுக்க ஆள்லாம் இருந்திச்சு நடு வந்து இப்போ அங்கங்கே அப்படியே போயிடுறாங்க மெட்ராஸ்க்கு அங்கே கூலி வேலைக்கு ஆளுங்க கலைஞ்சிட்டாங்க ஏரி வேலைக்கும் ஆள் போயிடுறாங்க வரமாட்டுறாங்க நாற்று எடுக்க முன்ன முந்நூறுரூவா கூலி இப்போ வந்து ஐநூறுரூவா கூலி நடுறவுங்களுக்கு வந்து இப்போ நூற்றி இருபத்தி அஞ்சுரூவா எரநூறுரூவா கேட்குறாங்க நடுறவுங்களுக்கு ஒன்றும் விவசாயத்தில் ஒன்றும் பண்ண முடில்ல எது எடுத்தாலும் செய்ய முடியல குறிப்பிட்ட டைம்க்கு செஞ்சு முடிக்க முடியல அதனால் கொஞ்சம் டிலே ஆகிக்கினே இருக்குது அது கொஞ்சம் கஷ்டந்தான் ரொம்ப ரொம்ப விவசாயத்தில் ஒரு நெல் நடுறோம் அது ஒரு மூணு மாசம் ஆகுது கதிர் வந்து நல்லபடியாக அறுக்குறதுக்கு கதிர் நட்டால் பூச்சி அரிச்சிவிடுது மருந்து நாலு தடவை அடிச்சால் கூட கேட்க மாட்டேங்கிது மிளகா விவசாயம் பண்ணாலும் அதே மாதிரிதான் மிளகாயும் இப்போ சரிவர வர வர மிளகா மகசூல் வர மாட்டேக்குது கிலோ நானூறுரூவா ஐநூறுரூவா விற்க்கிது இப்போ அப்புறம் அங்கே த களை வெட்ட ஆள் கிடைக்க மாட்டேக்குது விவசாயத்தை பற்றி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆள்தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஆள்தான் அதிகம் மூவ்மெண்டும் அதிகம் ஆள் கிடைக்க மாட்டேக்குது